நீச்சல் பயிற்சி அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரதானப் பயிற்சி தான் இந்த நீச்சல் பயிற்சியை வந்து கற்றுக்குடுக்கறது அப்படிங்கறது ரொம்ப சாதுரியமான ஒரு விஷயோம் இதை சரியான முறையில் கற்றுக்குடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆபத்து இல்லாமல் அவங்கள கரெக்டான முறையில் சரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அவங்கள பயணிக்க செய்ய முடியும் இல்லை ஒரு சரியான கவனச் சிதறலோட செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை உண்டாயிடும் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்யூப்பில் காற்ற நிரப்பி அதில் தண்ணீரை மேலேப் போட்டு மிதக்க வச்சு அதுக்குமேலே உட்காரவச்சி தான் நீச்சலை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கொடுப்போம் இது தான் அடிப்படை நீச்சலுடைய அடிப்படை இது தான் இந்த அடிப்படையை ஃபர்ஸ்ட்டு அவர் அங்கே கொஞ்ச கொஞ்சம் தூரமாக போய்விட்டு போய்விட்டு வரணும் இதில் எதாவது இடையூறுகள் எதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படும் அதேப் போல பார்த்தீங்கன்னா குளம் குட்டை ஓடை இந்த மாதிரி பகுதிகளில் சின்ன சின்ன பகுதிகளில் முதல்ல நீச்சல் பயி பயிற்சியை கற்றுக்குறது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆறுகள் இதுலெல்லாம் போய் அதற்கப்றம் போய் அடுத்த அடுத்துக்கட்ட நகர்வுக்கு போய் அங்கே பயிற்சி எடுத்துக்கறது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா சமுத்திரம் போன்ற பெரியப் பெரிய நீர் நீர் ஓடைகளில் நம்ம பெரியப் பெரிய சமுத்திரம் கடல் போன்ற பெரிய பேர் அலைகள் இருக்கக்கூடிய அந்த கடலில் போய் நம்ம நீச்சல் கற்றுக்கறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு பயிற்சிக்கு பிறகு தான் நம்ம எந்த விதமான நீச்சல் பயிற்சிலையும் கலந்துக்கணும் இது தான் வந்து நல்லது